இது சமூக சேவை என்னென்ன ஒதுக்கபட்ட நடைமுறைகள் வந்து சடங்கு பெண்கள்லாம் வந்து அந்த காலத்திலலாம் ஆண்கள் பிறந்தால் தான் ரொம்ப பெரிய இது பண்ணுவோம் பெண் பிறந்தாவே அது ஒரு ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க அந்த பெண் பிறந்துதுனாவே அந்த சிசுவை தெரிஞ்சுச்சினா கருவிலயே சாவடிப்பாங்க இல்லைனா பிறந்த உடனே கள்ளி பால் இந்த பால் ஏதோ பாலுன்னு சாகடிச்சிருவோம் அப்பறம் பெண்கள் கல்யாணம் ஆனாலே வீட்டை விட்டு வெளிலேயே வரக்கூடாது சமயலறையோடு தான் அவுங்களுக்கெல்லாம் ஆனால் இப்போலாம் காலங்கள் மாறி இப்போது பெண்களும் வந்து வேலைக்கு போகிறாங்க இப்போது எல்லா வேலையும் இப்போது ஏரோப்ளேன்லாம் ஓட்டுறாங்க வண்டி ட்ரைனு இயக்குகிறாங்க பஸ்ஸு ஓட்டுறாங்க இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறாங்க எல்லா சமத்துவம் எல்லா கல்வி துறைலேயும் நல்லபடியாக இருக்கிறாங்க வக்கீல் டாக்டர்ஸு எல்லாமே ஸோ அதனால் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு நிறைய வழிமுறைகளும் இருக்கிறது என்ன ஒன்றுனா அந்த பெண்கள்லாம் படித்தா கணவன்மாரை மதிக்க மாட்டாங்க அப்படினு இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எர்ன் பண்ணால் தான் அவங்க குடும்பம் நடத்த முடியும் பிள்ளைகளை நல்லா படிக்க ஏன்னா இப்போல்லாம் பசங்களைலாம் படிக்க வைக்கணும்னா ரொம்ப காஸ்ட் ஆப் லிவ்விங் ஸோ அதனால் ரெண்டு பேரும் படிச்சுட்டு படிக்கணும்னா பெண்களும் பண்ணணும் அதேப்போல் இது ஜாதி இன வெறி அப்படிலாம் இப்போலாம் இல்லை அப்போதுலாம் அந்த காலத்தில் இருந்தது உயர் ஜாதிலாம் வந்தாங்கன்னா கழுத்துல இது தலைப்பா கட்டு தலையில் தனியாக அது இடுப்பில் கட்டுவாங்க இப்போது அதல்லாம் போய் செருப்புலாம் போட கூடாது ரோட்டில் வந்தால் உயர் ஜாதி கீழ் கீழ் ஜாதின்னு இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை சில கிராமங்கள் இருக்கலாம் பட் ஆனால் அந்த அளவுக்கு இப்போ இல்லை அதே போல் பெண்களும் நல்லபடியாக இப்போ படிக்கிறாங்க அவங்களும் இப்போ எல்லார் வீட்டுலேயும் இப்போ பசங்க எல்லாம் படிக்கிறாங்க எல்லா இன்டீரியர் கிராமத்தில் கூட பெண்கள் எல்லோருமே அதுக்கு தகுந்தாற் போல் கல்வி வசதிகளும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிறையா பெண்கள் படிக்கிறதுக்கு மாதம் வந்து ஆயரரூபா இதல்லாம் ஸ்கீமாக போட்டு பசங்களை வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டுறாங்க அதனால் இப்போது வந்து ஜாதி மதம்லாம் அந்த அளவுக்கு இல்லை பெரியார் காலத்தில் இருக்கும் போது அவரோடய விழிப்புல கொஞ்சம் மக்கள் எல்லோருமே அதல்லாம் இப்போ மறந்து இப்போது எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கிறோம்